நான் சின்ன வயசுலருந்து நிறைய காயின்கள் வந்து சேமிச்சு வச்சிட்டு இருக்கேன் அதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு கொடுப்பாங்க அதேமாதிரி எங்கள் அப்பாவும் கொடுப்பாங்க அந்த காயினில் ஒவ்வொரு காயினும் பார்க்க ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்கும் அந்த காயின் பார்த்திங்கனா ஒரு பைசா பத்து பைசா இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா அந்தமாதிரி காயின் எல்லாம் இருக்கும் அந்த ஒவ்வொரு காயின் பின்னாடியும் ஒவ்வொரு மாதிரி சிம்பிலில் போட்டு இருக்கும் ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் அந்த கலர்ல் எல்லாம் பார்த்திங்கனா பார்க்கரத்துக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொன்று இயரில் ஒவ்வொரு இயருக்கு ஒவ்வொரு மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட்டாக இருக்குமா அதெல்லாம் பார்க்கனா பார்க்கவே ஒரு மாதிரி இதாக இருக்கும் அதில் இப்போதிக்கு பார்த்திங்கனா அந்த காயினுக்கு வந்து இப்போயெல்லாம் அதுக்கான மதிப்பு வந்து கிடையாது இல்லைனா இருந்தாலும் அது வந்து அவர் ஒரு ஞாபகமாக அதில் இன்னும் இன்னும் வந்து சேமிச்சு தான் வச்சிட்டு இருக்கேன் நான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூழாங்கற்கள் கூழாங்கற்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஆறு போயிட்டு இருக்கு ஆறில் வந்து நான் டெய்லி குளிக்க போவேன் குளிக்க போகும் போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய கூழாங்கற்கள் வந்து நான் பார்ப்பேன் நான் பார்க்கவே ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட்டாக அழகழகாக இருக்கும் கலர் கலர்ராக வெள்ளை கலரு மஞ்ச கலரு பச்சை கலரு இந்த மாதிரி நிறைய கலரில் இருக்கும் அந்த கற்கள் எல்லாம் பார்க்க ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஷேப்பில இருக்கும் அதையே பார்க்க நமக்கு நல்லா அழகாக இருக்கும் அதனால் அதெல்லாம் கொண்டு வந்து இன்னும் சேமிச்சு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் மீன் தொட்டியும் இருக்கு அந்த மீன் தொட்டில அந்த கற்களை போட்டு பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் இன்னும் அதை வந்து சேமிச்சு வச்சுட்டுருக்கேன் நான்